இப்போ இருக்கக் கூடிய கல்வி முறை அப்படினா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா அவன் வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்தை தியரிட்டிகலாக செய்யும்பொழுது அப்படினா மட்டும்தான் அவனால் அறிஞ்சுக்க முடியும் அது வந்து ப்ராக்டிகலாக அவனுக்கு வந்து தெரியாது இப்போ இருக்க கூடிய கல்வி முறை இப்படிதான் இருக்குது ஒரு விஷயத்தை தியரிட்டிகலாக அவன் படிச்சு அதில் எக்ஸாம் எழுதினா அவ்வளோதான் அதுலிருந்து வர மார்க்கை வச்சுதான் மார்க்கை வச்சா அடுத்து வர கோர்ஸ் வந்து அவன் நல்ல ஒரு கோர்ஸை எடுத்து போகிறான் அந்த மாதிரிதான் கல்விமுறை வந்து இயங்கிட்டு இருக்குது அதை வந்து நான் தப்புனு சொல்ல வர்லை பட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு விஷயத்தை தியரிட்டிகலாவும் ப்ராக்டிகலாவும் பண்ண முடியும் அவனுக்கு தெரியும் அப்படினா அவன் அந்த ஃபீல்டில் வந்து அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்போது அந்த விஷயத்தில் வந்து அவன் க்ளீயராக இருக்கிறப்போ அடுத்து அவன் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து அவுனுக்கு தெரிய வரும் சரிங்களா ஒரு விஷயத்தை தியரிட்டிகலாகவும் ப்ராக்டிகலாகவும் செஞ்சு பழகிட்டானா அது வந்து அவனுக்கு மைண்டில் நிற்கும் அவன் எக்ஸாம் எழுதுகிறப்பவும் வந்து பார்த்திங்கனா அது அவனுக்கு யூஸ் ஆகும் அதை வந்து ஏனால் அவன் ப்ராக்டிகலாக அவன் அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு பார்த்துருக்கான் அப்படின்றப்போ அவனுக்கு மைண்டில் வந்து மறக்காது ஓகேங்களா இப்போ எக்ஸாம் எழுதுகிறப்போ அவனுக்கு வந்து அது ஞாபகம் வரும் இது இந்த ஒர்க் நம்ம பண்ணிணோம் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு மைண்ட்செட் வந்து அவனுக்கு வந்துடும் ஆனால் இப்போ இருக்கற கூடிய கல்வி முறை அப்படி இல்லை ஏனால் ஒரு விஷயத்தை ஒரு பேரக்ராஃப்பாக கொடுத்துருவாங்க அதை படிச்சு அவன் போய் எக்ஸாம் எழுதணும் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி முறையில் வந்துட்டு இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கனால் நிறைய நிறையா பேரோடய வரலாறு வந்து இருக்குது ஆனால் இப்போது அந்த தமிழ் தமிழில் வந்து நிறையா போராளிகள் இருக்காங்க நிறைய வரலாறு இருக்குது ஆனால் அது இல்லாமல் மற்ற நாட்டில் இருக்கக் கூடிய ஒரு அறிஞர்களோ கலைஞர்களோ அவங்களோட டீட்டெயல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கனா நம்ம புக்கில் இருக்கும் இந்த மாதிரி படிக்கிற நம்ம ஊர் புக்கில் எல்லாம் ஏனால் நம்ம ஊர்லேயே அந்தளவுக்கு நிறைய பேர் இருக்காங்களே அவங்களோட வரலாறெலாம் சொல்லலாமே என்ன அதுவே நிறைய பேர் தெரியாமல் இங்கே இருக்காங்க இன்னுமே அதெலாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படினு வந்து நினக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கனா அரசாங்கம் வந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலானால் நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிகலாக வந்துட்டு அதாவது ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து செய்ய வச்சா அவனுக்கு வந்து அது மைண்டில் நிற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படினு நான் நினைக்கிறேன்